உங்கள் பெருமைக்குரிய சாதனை என்ன நான் பிறந்து மூணு வருடங்களில் பள்ளிக்கூடத்திற்கு செ சென் சென்றது ஒரு சாதனை அதற்கு பிறகு சிறு வயதில் இருந்து நான் பொறியியல் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதை தான் இப்போது நான் படித்திருக்கேன் படித்து கொண்டு இருக்கிறேன் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இதுவும் ஒரு சாதனை தானே நான் வேலைக்கு செல்வேன் அதுவும் சாதனை